குழந்தை பருவநினைவுகள் வந்து நிறையா இருக்கு நான் வந்து அடிக்கடி நினைப்பேன் ஏன்டா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தோம் எதுக்குடா இவ்வளோ பொறுப்புகள் நமக்கு நம்ப சிவனேன்னு சிவ சிவான்னு சின்ன பிள்ளையாவே இருந்துருக்கலாமே சின்ன பிள்ளையா இருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் டெய்லியும் காலைல எழுந்திருக்கிறமா ஸ்கூல் ஸ்கூல் நாள் போக மிச்ச லீவு நாளாக எல்லாம் காலையில எழுத்துரிச்சோமா சாப்பிடோம்மா சாப்பிட்டு முடிச்சசோனே கேணிக்கு போவோம் டெய்லி லீவ் நாளில் ஸ்கூல் லீவ் டேஸ் அப்படினாவே டெய்லியும் காலை சாப்பாடு முடிச்சசோன பத்து மணிக்கு தோட்டத்துக்கு கேணிக்கு நீச்சல் அடிக்க போனோம்ன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் நீச்சல் அடிப்போம் கேணியில ஒன்றுமே இருக்காது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைங்களா போவோம் அப்பா மேலே தோட்டத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பார் ஃபுல்லாக நீச்சல் அடிப்போம் அந்த அப்போலாம் தண்ணி வந்து எப்போமே தண்ணி வந்து கேணியில தான் இருக்கும் அதனால் வந்து நீச்சல் அடிச்சு மூணு மணி வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நீச்சல் அடிச்சிகிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவோம் அப்போ அதெலாம் வந்து மறக்க முடியாத தருணங்கள் அந்த நாட்கள்லாம் அப்புறம் இந்த லீவில என்னா பண்ணுவோம் மதிய மதியநேரம் காலைல போயிவிட்டு குளிச்சிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மதியம் வந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரோம் என்ன பண்ணுவோம் அப்படினா உக்காந்து படிப்போம் இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் படிக்கிற வேலையே கிடையாது அப்போலாம் நாங்கள் லீவாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் சாயந்தரம் ஆனால் உக்காந்து படிக்க சொல்லுவாங்க நாங்கள் நாலு பேர் இருக்குறோம் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டு காரவங்க அடுத்த வீட்டு காரவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துக்குவோம் சாயந்தரோம் ஆனா இப்போ நான் மூணாவது படிக்கிறேன்னா நாலாவது படிக்கிறேனா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க நாலாவது படிக்கிறவனுக்கு அஞ்சாவது படிக்கிறவனே சொல்லிகொடுப்பாங்க அஞ்சாவது படிக்கிறவங்களுக்கு ஆறாவது படிக்கிறவனே சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துப்போம் இதை படி அதை படி இது முக்கியமான கொஸ்டின்னு அது முக்கியமான கொஸ்டின்னு இந்த மேக்ஸ் பார் இந்த கணக்கை பார் அந்த கணக்கை பார் அப்படிங்குறதுலாம் வந்து சொல்லி கொடுப்போம் இப்போல்லாம் வந்து பிள்ளைங்க யாருமே வந்து யாருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் சொல்லி கொடுத்துக்குறதுல காலைல எப்போ வராங்க ஸ்கூல் போறாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தா ட்யூஷன் அப்போலாம் ட்யூஷன் போகிறவங்க வந்து யாரோ ஒரு சிலர் தான் ஊருக்கே ஒரு இடத்துலே தான் ட்யூஷன் நடக்கும் அங்கேயும் அங்கேயும் வந்து காசு கொடுக்கணும்னு நிறையா பேர் போகமாட்டாங்க பக்கத்து வீட்டு அண்ணங்களை வச்சு நாங்களாம் நாங்களாம் வந்து படிச்சதே வந்து பக்கத்து வீட்டு அண்ணனுங்களை வச்சுதான் எனக்கு பக்கத்து வீட்டில் வந்து சண்மூகம்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணேன் இருந்தார் அந்த அண்ணேன் வந்து டுவெல்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சிருப்பார் எனக்கு அதுக்கு அப்புறம் எயித்துலருந்தே கிளாஸுக்கு அவர் டுவெல்த்து நான் எயித்து படிச்சிகிட்டு இருந்தேன் அவரு எனக்கு எயித் போர்ஷன்லாம் உக்காந்து எடுப்பார் அந்த மான பிள்ளைங்கள்டயும் எங்கள் ஏன் பிள்ளைகள்டயும் இப்போயும் சொல்லுவேன் நாங்களாம் வந்து லீவில அதைதான் படிச்சோம் பாப்பா லீவிலயே நாங்கள் போர்ஷன்லாம் முத பக்கத்துக்கு வீட்டு அண்ணன்கள்கிட்ட நான் அப்போ ஆறாவது படிக்கிறேனா ஏழாவது புக்கை வாங்கி லீவுல முக்கால்வாசி போர்ஷன் முடிச்சுருவோம் அந்த அண்ணனுங்க எங்களுக்கு டீச்சராக நடத்த மாட்டாங்க டீச்சர்லாம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து அந்த அண்ணனுங்க பக்கத்து தெருன்னு சொல்லி கொடுத்துடுவாங்க நாங்கள் ஓரளவு ஏழாவதுக்கு போகிறதுக்கே புக்கில் பாதி புக்கு படிச்சிவிட்டு தான் பாப்பா போவோம் இப்போ நீங்களாம் படிக்கவே மாட்டேங்கிறீங்க உக்காறவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த நாட்கள்லாம் வந்து இந்த இந்த கணக்கு கண்டிப்பாக பரீச்சைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனே சொல்லி கொடுப்பாங்க பார்த்தா கண்டிப்பாக அதுதான் பரீட்சையில வந்து அந்த கொஸ்டின் வந்துயிருக்கும் அப்போ ஐயா அண்ணேன் சொல்லிக் கொடுத்த கணக்கு அண்ணேன் சொல்லிக்கொடுத்த பாடம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து நினச்சுக்கிட்டு நல்லா செய்வோம் இப்போலாம் வந்து பிள்ளைங்க டிவிலையும் செல்லையும்தான் இருக்காங்க எப்போ எப்படி எங்கே எந்த மாதிரிலாம் உக்காந்து இப்போ பிள்ளைங்க படிச்சு நான் பார்க்குறதே இல்லை எனக்கு அந்த நம்ப பேசாமல் குழந்தையாவே இருந்துருக்கலாம் ஏன்டா இவ்வளோ பெரிய இப்போ பெரிய பிள்ளையாயி இவ்வளோ பொறுப்புகள் நமக்கு அப்படின்னு நான் நினப்பேன்